நான் சின்ன வயசில் வந்து எங்கள் ஃப்ரண்ட்ஸுங்க அந்த வயசில் இருக்கிற பசங்களெல்லாம் வந்து ஒன்றா குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்தோங்க எங்கள் வாத்தியார் கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கு குருநாதர் கூட அதேபோல் வந்து அவங்க கூட வந்து விளையாடினது அது வந்து எங்கே இருக்குதுனா எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் ஒன்று இருக்குது திரௌபதி அம்மன் கோவில்னு அந்த வளாகத்தில் வந்து நாங்கள் எல்லாமே ஃப்ரண்ட்ஸுங்களாம் சேர்ந்து கிள்ளி விளாடுவோம் அதேமாதிரி அங்கே ஒரு புளியா மரம் இருக்குது புளியாங்காய் அடிக்குவோம் அது புளியாங்காய் அடித்து என்னாயிப்போச்சினா ஒருத்தர் கை மேலே போய் விழுந்து அவர் கைக்கு அடிப்பட்டு அவர் நேராக எங்கள் வீட்டுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் என்னையை கூ கூப்பிட்றாங்க வர சொல்லி என்னாடா இதுன்னு அப்படின்னு கேட்குறாரு உங்கள் பையனா ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்துப்பா என்னாப்பா இதெல்லாம் பண்ணுறிங்க தப்புப்பான்னு அவர் சொல்கிறாரு உடனே எங்கப்பா வந்துக்கினு அவர் அடிப்பட்டவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இல்லைங்க தப்பு பையன் பண்ணது அதனால் மன்னிச்சுக்கங்கன்னு அவர் சொல்லி அனுப்புகிறாரு இதெலாம் வந்து எனக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு அனுபவம் அஞ்சாவதில்